ஃபேஷன் தொழில் அப்டிங்கிறது அதாவது இந்தியா மட்டுமில்லை அனைத்து நாடுகளிலும் இன்று அனைவரும் கவர்ச்சியான ஒரு உடையை விரும்புகிறது அது நாகரீகம்ன்னு சொல்லக்கூடாது அது இயற்கையான ஒரு இயல்பு தான் நகரங்களில் எப்போவெல்லாம் ஒரு ஃபேஷன் துணி வருகிறதோ அதை கிராமப்புரங்களில் விமர்சிப்பதும் அதை கேவலப்படுத்தி பேசுகிறதும் ஒரு ட்ரெண்டாக இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்களில் நகராத்தில் அணிந்திருந்த துணி கண்டிப்பாக கிராமங்களில் அணியக்கூடிய ஒரு நிலை வந்துகிட்ருக்கு இதை யாருனாலையும் மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம் கவர்ச்சி ஆடை அப்டிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எடுத்துக்கிட்டால் கூட இந்த உடை இருந்துகிட்டு தான் இருக்கு அது இல்லேன்னு யாருனாலையும் மறுக்க முடியாது ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ குறை கூறுவற்கு வேறு எந்த விதமான பதிலும் இல்லாத போது அவங்க கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்பன்னு எடுத்துகிட்டா அவங்க அணியக்கூடிய உடை இதை நான் முற்றிலும் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அதே மாதிரி எனக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் போடப்பிடிக்கும் அப்டின்னால் நான் பெரிதளவில ட்ரெஸ் அணிவதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டாத ஒரு ஆள் அதை எங்கே வாங்குகிறீர்கள் அப்பிடிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ன்னா பெரும்பாலும் நான் வாங்க மாட்டேன் எனக்கு யார் என்ன ட்ரெஸ் பர்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் அதை நான் இயல்பாக போட்டுக்கக்கூடிய ஒரு இயல்புடைய ஆளாகத்தான் நான் இருக்கிறேன்